ஹலோ சார் மேனேஜர் சார் ரோடு வேலை எவ்வளோதான் நடந்திருக்கு ஒன்னுமில்ல சார் இப்போ பா ஒன்னுமில்ல பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ரெக்ட் கிட்டே கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது மேலிருந்து ப்ரெஷ்ஷர் கொடுத்தபடியே இருக்காங்க இந்த டேட்டில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு இந்த மாதம் முடித்து கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் வேறு அவ்வளோவெல்லாம் எடுத்துக்காதீங்க ஒன்றுமே இல்லை சார் மேலிருந்து ப்ரெஷ்ஷர் கொடுத்தபடியே இருக்காங்க அதாவது இன்னும் ஒரு ஒரு மாதத்துல அவங்க முடித்து கொடுக்க சொல்கிறாங்க வேறு எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஒன்றுமே இல்லை சார் ஒன்னுமில்ல இன்னொரு பத்துநாள் திருப்பி மழை ஸ்டார்ட் ஆகிடும் திருப்பி நான் நீங்கள் மழை பெஞ்சிச்சு ஒரு பத்து நாள் தள்ளிப்போடுங்க சார் இருபது நாள் டைம் கொடுங்க சார் சொல்லுவீங்க நீங்கள் அப்படி டை ஒன்றும் ஒன்னுமில்ல சார் நீங்கள் டைம் கேட்கலாம் டைம் கேட்லாம் எவ்வளோ நாள் சார் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்லை ஏன்னால் ரொம்பநாள் ஆகுது கொடுத்து மேலிருந்து என்ன கேட்கறாங்கன்னா அதாவது கொடுத்து கான்ட்ரெக்ட் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுப்பா நீங்கள் கேட்கறீங்களா இல்லையா நீங்கள் என்னதான் பண்ணுறீங்க உங்களுக்கு மேலிருந்து ப்ரெஷ்ஷர் கொடுத்தப்படி இருக்காங்க

அ அதெல்லாம் ஓகே சார் நீங்கள் அதுக்கு என்னோடய சூழலிலே நீங்கள் எனக்கு மேலிருந்து ப்ரெஷ்ஷர் கொடுத்தப்படியே இருக்காங்க நீங்கள் ஒரு ஆள் சொல்லிடலாம் எனக்கு பத்துநாள் கொடுங்க இருபது நாள் கொடுங்கன்னு மேலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீசனில் இப்போ மழை பெய்கிறத்துக்கு முன்னாடி ரோடை போட்டு முடிக்க சொல்லுங்கப்பா என்னதான் வேலை செய்கிறாங்க எவ்வளோ நாள் ஆகுது என்னென்னா இது வரையும் எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களே என்ன இதெல்லாம் பார்க்கறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு ப்ரெஷ்ஷர் கொடுத்தப்படியே இருக்காங்க சார் சார் அது அதெல்லாம் அதெல்லாம் இல்லை சார் எங்களுக்கு முடிஞ்சளவு இந்த மாதத்துல முடித்துக் கொடுங்க அவ்வளோதான் சரிங்க சார் சரி பார்க்கறேன் சார்